நீங்கள் ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்தீர்களா ஆம் நாம் பயன்படுத்துகின்றேன் சில சமயங்களில் பயன்படுத்துகின்றேன் திறந்த பாத்திரங்களில் உணவை சேமிக்க விரும்புவீர்களா சமைக்க விரும்புகின்றேன் ப்ரெஷர் குக்கர்களிலும் சமையல் செய்கின்றேன் திறந்த பாத்திரங்களிலும் சமையல் செய்கின்றேன் சாதம் வடித்தல் போன்றவை திறந்த பாத்திரங்களில் செய்கின்றேன் ப்ரெஷர் குக்கர் சுண்டல் பட்டாணி போன்ற அதிக நேரம் வேகக் கூடிய பொருட்களை ப்ரெஷர் குக்கரில் வைக்கின்றேன் ப்ரெஷர் குக்கரில் சமைப்பதை விட திறந்த பாத்திரங்களில் சமைப்பது தான் சுவை அதிகமாக இருக்கும் அதிக மணமாகவும் இருக்கும் உடல் நலமாகவும் இருக்கும் ப்ரெஷர் குக்கரில் சமைக்கும் போது ஆவி ப்ரெஷர் குள்ளேயே இருக்கறதுனால் பிற்காலங்களில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் திறந்த பாத்திரங்களில் சமைப்பதே மிகவும் உடல் நலத்திற்கு நல்லது ப்ரெஷர் குக்கரிகளிலும் தற்போது அதிக அளவில் பெண்கள் சமைக்க விரும்புகின்றார்கள் நேரம் நேரம் செலவாகாமல் சீக்கிரமாக வேலை முடிய ப்ரெஷர் குக்கர் தான் பயன்படுத்துகின்றனர் அவ்வப்போது ப்ரெஷர் குக்கர் பயன்படுத்தலாம் ஒரு சில உணவுகளுக்கு ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்தினால் மட்டுந்தான் சுவை அதிகமாக இருக்கும் பொதுவாக தக்காளி சாதம் போன்றவை ப்ரெஷர் குக்கரில் வைத்தால் தான் சுவை அதிகமாக இருக்கும் பாத்திரத்தில் வைத்தால் திறந்த பாத்திரங்கள் அவ்வளவு சுவை இருக்காது எனவே ப்ரெஷர் குக்கரும் ஒரு வகையான சுவையில் இருக்கும் திறந்த பாத்திரங்களுக்கும் ஒரு வகையான சுவை இருக்கும் இரண்டும் வெவ்வேறு வகையான சுவையில் தான் இருக்கும் ஒரே சுவையில் இருக்காது